இந்தியாவுலேயே கலாச்சாரத்தை பின்பற்றிட ஒரு இ எடம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் வந்து நம்மளோடைய கலாச்சாரத்தேயும் பாரம்பரியத்தேயும் அவ்வளோ அற்புதமாக மக்கள் வந்து எல்லோருமே விருப்பப்பட்டு முழுமையாக தான் விருப்பப்பட்டு அவங்க எல்லோருமே சூப்பராக செய்கிறாங்க கலை ம் ஃபஸ்ட்டு வந்து கலை கலையை பற்றி பேசலாம் கலை வந்து நிறைய கலை இருக்குது நாட்டியக்கலை ஓவியக்கலை அப்படின் சொல்லிவிட்டு நிறைய கலைகள் இருக்குது தெருக்கூத்தில் அந்தக் கலை கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை இப்படின் சொல்லிவிட்டு கலைகளை வந்து நம் முன்னோர்கள் வந்து எப்படி விட்டுட்டு போனார்களோ அதை வந்து அவங்கயிட்டருந்து கற்றுக்கிட்டு இப்போது உள்ள இளைஞர்களும் நிறைய பேர் வந்து கலையை வந்து ரொம்பவுமே இன்னும் காப்பாற்றிட்ருக்காங்க அந்த கலையை வந்து இன்னமும் நிறைய பேர் விரும்பியும் பார்க்கறாங்க டிவியில் கலைகள் பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா டிவியிலும் ஓடுது செல்லில் நம்ம மொபைலில் தொலைபேசி யூஸ் பண்றோமில நம்ம எப்போ போட்டாலும் நெட்டில் இன்டர்நெட்டில் கலைகளை பற்றி எல்லாம் வந்துடுது கலையை வந்து மிகவும் அற்புதமான ஒன்று இதை வந்து இப்போது உள்ள இளைஞர்களும் வந்து அதிக அளவு கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் குறைவான அளவாக அதை கற்றுக்கொள்ள கற்றுக்கறாங்க இதை வந்து குறைவாக இருக்கறவங்களும் அதிகமாக விருப்பப்பட்டு இந்தக் கலையை வந்து கட்டி காப்பாற்றணும் கலையின்றது வந்து ரொம்ப முக்கியமானது இந்தக் கலை வைத்து தான் தெரியுது நம்ம நம் முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்து இருக்கிறாங்க எந்த மாதிரி இசைலாம் கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இந்த கலையை வச்சி தான் நமக்கு தெரியுது கலையிலேருந்து தான் அவங்க பாடுகிற பாட்டு கலையிலேருந்து தான் எல்லாமே உருவாகுது கலை வந்து கூறியதை நம்ம எல்லோருமே அற்புதமாக கேட்கறோம் கலை என்பது மிகவும் அற்புதமான் ஒன்று அடுத்தது வந்து இலக்கோம் இலக்கியம் அப்படின்னா தமிழ் தமிழை வந்து பெருமளவு நிறைய பேர் கற்றுக்குல அது ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாற மாற தமிழ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் முன்னிலையில் இருக்குது ஹிந்தியை விட ஆங்கிலம் தான் எங்கே போனாலும் இங்கிலிஷ் தான் தேவை அப்படி சொல்லிவிட்டு பெற்றோர்கள்னு பெற்றோர்களும் சரி நம்ம தான் ஒழுங்காக படிக்கல நம்ம குழந்தைங்களாவுது ஒழுங்காக படிக்கட்டும் நாலு வார்த்தை இங்கிலிஷில் பேசணும் அப்படி சொல்லிவிட்டு வேற்று மொழியை பேசணும் சொல்லிவிட்டு அனுப்ச்சு விடுறாங்க ஆனால் அவங்க வேற்று மொழியை பேசுகிறாங்க ஆனால் தமிழ்மொழியை மறந்துவிடுறாங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனாலும் தமிழில் வந்து அதிகளவு விரும்பிக் கேட்பாங்க படிப்பாங்க சில மாணவர்கள் வந்து படிப்பதில்லை தமிழுன்ற வார்த்தையே கேட்டால் தமிழ்னால் என்னானு கேட்கறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அடுத்தது இசை இசையின்றது ரொம்பவும் அற்புதமான ஒன்று இன்பம் துன்பம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே இசை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போது ஒரு நல்ல ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னா ஒரு பாட்டு போட்டேன் அப்படின்னா அந்த பாட்டு கேட்கம் போதே என்னோடய மைண்டே மாறும் நான் வந்து அப்டி அந்த சோகத்துலருந்து விடுபட்டுருவேன் அந்தமாரி சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே ஸ் ஒரு பாடல்னால் குழந்தை தூங்கினாலும் நல்ல வேலையே இப்போ கடினமான ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருக்கோம் அப்படி செஞ்சிகிட்டே இருக்கும்போது வந்து இந்த இசையை கேட்கும்மோது நம்மளுக்கு அப்டி நார்மலாக மாறிடும் அறிவியல் அறிவியல் வந்து ரொம்பவுமே வளர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ துணி துவைக்கிறது மிஷினு சாப்பாடு ஆக்குறதுக்கு மிஷினு ஃபேன் ஓடுகிறதும் தான் மிஷினு இந்த மாரி சொல்லிட்டு மிஷின் மிஷினாக நிறைய வந்து மனிதர்களோடைய தேவையை கம்மி பண்ணிடுத்து வேலையையும் மிஷின்களே எல்லா வேலையும் செஞ்சிடுது இதில் மனிதர்களை வந்து சாப்பிட்றது மட்டும் தான் மனிதர்கள் செய்கிறாங்க அதுவும் மிஷினே கண்டுபிடிச்சிச்சி அப்படின்னா மிஷினேவும் வந்து ஊட்டி விடும் அவங்களா சாப்டவும் தேவைல்ல மிஷினே வளர்ந்து வளர்ந்துரும் கூடிய சீக்கிரம் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அறிவியல் தொழில்நுட்ப வியாதிகள் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்தது வந்து தொழில் தொழில் வந்து அதிக அளவுமே இருக்கிறது எல் நிறைய அளவு தொழில்ருக்குது தொழில் வந்து சுயதொழில்னு இருக்குது இன்னோன்று வந்து இன்னோருத்தவங்கிட்ட போயிட்டு வேலை செய்கிற தொழிலும் இருக்குது இந்த மாதிரி வந்து கலை இலக்கியம் இசை அறிவியல் தொழில்நுட்பத்துனால் அதிகமாகவே முன்னேறிக் கொண்டு வருகிறது